இந்தியாவில் அலுவல் மொழியான ஹிந்தியுடன் தமிழை எப்படி ஒப்பிடலாம் அப்படினு கேட்டிங்கனா இந்தியாவில் அலுவல் மொழி இந்தி ஆனால் தமிழ் வந்து மிகவும் பழமையான மொழி அப்றம் திராவிட மொழியில் ஒன்று ஒரு ஒன்றான மொழி இந்திய இந்திய விட அதிகமான மக்களால் வந்து தமிழ் வந்து பேசப்படுது பேசப்பட்டும் வருது ஆனால் வந்து இப்போ வந்து இந்திக்காரங்க வந்து நம்ம ஊருக்குள்ளேயும் வந்திருக்காங்க பீகார்லேருந்து பீகார்லேருந்துலாம் வந்து நிறைய பேர் வந்து இங்கே தமிழ்நாட்லேயும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து இந்திதான் பேசுறாங்க ஆனால் இந்தியும் இந்திக்காரங்களே வந்து தமிழும் பழகிக்கிறாங்க என்ன பொறுத்தளவுக்கு இந்தி வேறு தமிழ் வேறு தமிழ்தான் ஆனால் மிகவும் பழமையான ஒரு மொழி இந்தி இந்தியை வந்து நம்ம என்னன்னு சொல்லாம்னா ஒரு அலுவல் மொழியாக பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படினா வட இந்தியர்கள் அந்த வட இந்தியர்கள் கிட்டே பேசுறதுக்கான ஒரு மொழியாகவும் நம்ம பயன்படுத்தலாம் இந்தியாவும் அதோட கலாச்சாரமும் எப்படி இருக்கும்னா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடாக இருக்கும் அப்பறம் ஒருவருக்கொருவர் வந்து பேசிக்கிறதுக்கு வந்து தமிழ் மொழியை யூஸ் பண்ணாங்க அப்புறமா அங்கே வந்து தமிழ் வந்து ரொம்ப ஒரு இந்திய மொழியாக நம்ம வந்து பாக்கிறோம் தமிழ்நாட்டிலலாம் ரொம்ப அதிகமாக பேசுறாங்க இதில் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் மொழி வேறுபாடு இருக்கும் அவங்கவுங்க தாய்மொழி அப்படினு சொல்லிட்டு ஒரு மொழி இருக்கும் தென் இந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் வந்து தமிழ் ரொம்ப ரொம்ப அதிகமாக பேசுறாங்க அதேமாதிரி வட மாநிலங்கள்லேயும் இந்தி வந்து அதிகமாக பேசுறாங்க தமிழ்மொழி ஒரு திராவிட மொழி இந்திய மொழி வந்து ஹிந்தி மொழி வந்து ஒரு இந்தோ ஆரிய மொழினு சொல்லலாம் அதை வந்து எங்கேருந்து தேவநாகரி அப்டிங்கிற எழுத்துலேருந்துதான் எழுதி பழகினாங்க எழுது எழுதுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்புறமா அதே நேரத்தில் தமிழ் எழுத்துக்களை வந்து தமிழில் மட்டுந்தான் யூஸ் பண்ணுறாங்க தமிழ் ஒரு வகையான இலக்கிய பாரம்பரியமான ஒரு மொழி ஆனால் மொழி அல்லது தனித்துவமான மொழி இந்தி அப்படி கிடையாது இந்தி வந்து வடக்குலேயும் பேசுறாங்க மத்திய இந்தியாவிலேயும் பேசுறாங்க வட இந்தியர்களால் வந்து பேசப்படுற ஒரு இந்திய இந்தோ ஆரிய மொழி அப்படினு சொல்லலாம் இது வந்து இலங்கை தமிழ் தமிழில் இலங்கை மலேசியா தென்னாப்ரிக்கா இந்தியா மொரீஷியஸ் அந்தமாரி நாட்டில் எல்லாம் நிறைய பேசுறாங்க இந்தி வந்து மத்தியப்பிரதேசம் மக்களினால பேசப்படுது அப்பறம் வந்து வட இந்தியர்களினால பேசுறாங்க இந்தமாதிரி பரவலா பேசப்பட்டுட்ருக்காங்க ஆனால் வந்து இந்திய விட தமிழ் தான் கிமு நானூற்றைம்பது வருடத்துக்கு முன்னாடியே வந்து பேசப்பட்ட மொழின்னு சொல்லலாம் பேசப்பட்டும் வருகிற மொழின்னும் சொல்லலாம் ஆனால் கிபி பதினேழாம் ஆண்டுக்கப்பறந்தான் வந்து இந்த மொழி வந்து பேசப்பட்டு வருகிறது அதுலேருந்து தான் இந்தோ ஆரியர்கள் குடும்பத்துலேருந்து இந்திய வந்து உருவாக்குறாங்க